தமிழ் நாட்டில வந்து பா பாரம்பரிய மருத்துவத்துடன் சுகாதாரம் எப்படி ஒருங்கிணைக்கப்படுகிறது அப்படினு நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்ம வந்து சின்ன சின்ன விஷியத்துக்கெலாம் வந்து டாக்டர்கிட்ட போக மாட்டோம் முன்னாடிலாம் வீட்டில எப்படி அம்மா வந்துட்டு இது மாதிரி வந்து ஏதாவது கசாயம் வச்சு கொடுப்பாங்க இல்லைனா வந்துட்டு சுக்கு பெப்பர்லாம் போட்டுட்டு வந்து ரசம் வச்சு கொடுப்பாங்க இதெலாம் பண்ணாலே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன தொண்டை கரகரனு இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலே சரி பண்ணிக்கலாம் இதெல்லாந்தான் நம்ம வந்து பாரம்பரிய மருத்துவம் அப்படினு நம்ம வந்து சொல்கிறோம் அது மாதிரி வந்து டக்குனு செரிக்கலை குழந்தைக்கு வந்து செரிமானம் ஆகாமல் இருக்குது வயிறு உப்பசமா இருக்குது அப்படில்லாம் வந்து பார்த்தோன்னா வீட்டிலே வந்துட்டு நல்லா வந்து ஒரு நல்ல சூப் வச்சு கொடுக்கலாம் அதெலாம் வந்து குடிச்சால் வந்து குழந்தைக்கு வந்து நல்லா பசி எடுக்கும் ஆனால் நல்லா வந்துட்டு செரிமானம் ஆகும் இது மாதிரி வந்து வீட்டிலே நம்ம நிறைய விஷியம் பண்ணலாம் இது மாதிரி நம்ம வந்து பாரம்பரியமாக மருத்துவம் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு காலத்தில் இருந்தே சின்ன சின்ன விஷியத்துக்கெலாம் நம்ம இதுக்காக வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ற அவசியம் இருக்காது ஒரு காய்ச்சல் அடிக்குதுனால் வந்து நல்லா ஈரமான துணியை வந்துட்டு ஒரு வெட் வார்ம் வார்ம்மாக இருக்க வாட்டர்ல நனைச்சி நனைச்சி தலையில் வைக்கிறது இது மாதிரி வந்து நம்ம பாரம்பரியமாக நிறைய மருத்துவம் வந்து பண்ணலாம் இதுவும் வந்து சுகாதாரமானதும் கூட நமக்கு வந்து டக்குனு ஹாஸ்பிட்டல் போகணுன்னு தேவாய்யில்ல இதுக்குலாம் நம்ம வந்து நம்ம வீட்டிலே சரி பண்ணிக்கலாம்